சாக்லி காய்கறி கடைங்களா காயெல்லாம் இருக்குதுங்களா உங்கள் கடையில்

எங்கள் பே பேரனுக்கு புது நன்மை வச்சுருக்குறோம் அதனால் காய்கறியெல்லாம் நிறையா இருக்குது இருந்தால் வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறோம் உங்கள் கடையில் கடை வந்து ஆ லிஸ்ட்டு போட்டுக்கோங்க நாங்கள் ஆ கடை வந்து தக்காளி ஒரு கிலோ மூணு கிலோ ஆ வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு கிலோ கத்திரிக்காய் ரெண்டு கிலோ முட்டக்கோஸு ரெண்டு கிலோ கேரட்டு ஒரு கிலோ பச்சை மெளகாய் ஒரு அரை கிலோ எல்லாம் போட்டு லிஸ்ட்டு போட்டு எவ்வளோன்னு எனக்கு சொல்லுங்கள் எவ்வளோ இதுக்கெல்லாம் காசு அதனால் நல்லா லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் லிஸ்ட்டு எவ்வளோன்னு சொல்லி பேமெண்ட் போட்டு அனுப்புங்கள் ஆ நீங்கள் கொண்டு வந்து தருவீங்களா நாங்களாக வந்து வாங்கிக்கணுங்களா சரிங்க ம் நாங்கள் வாங்கி பார்த்துட்டு இங்கே எல்லாம் கேட்டுகிட்டுருக்காங்க பங்க்ஷனுக்கெலாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படியே பார்த்துக்கலாம்